இதில் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியத்துவம் கலைஞர்களுக்கு வந்து கொடுக்கப்படவில்லை என்றே நான் சொல்கிறேன் காரணம் வந்து இந்தியா ஃபுல்லா வந்து பார்த்திங்னா ஒன்லி வந்து கிரிக்கெட்டுக்கு மட்டும் தான் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்து அதைதான் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து செலிப்ரேஷன் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மற்ற கலைகள் மற்ற விளையாட்டு எதாகருந்தாலும் வந்து பேர் அளவுக்கு மட்டும் தான் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க பெருசாக வந்து அதை எதையுமே வந்து ஊக்குவிக்கிறதில்லை இதுவந்து என்னோட கருத்து மட்டும் இல்லை எல்லாரும் நினைக்கற கருத்து இதுதான் இதுதான் இந்தியாவிலயும் நடந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாத்துக்கும் தெரியும் நானும் அது தான் வந்து தீர்மானமாக நானும் அதையே தான் சொல்கிறேன் சொல்ல விரும்புகிறேன்